சுற்றுலாத்துறை டிபாட்மெண்ட் ஆஃப் டூரிஸிம் அப்படின்ற சொல்கிற இந்த டிபாட்மெண்ட் அதாவது இந்த துறை என்ன பண்ணுதுனால் உள்ளூரில் உள்ள மக்கள் உள்ளூர் மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை இது வந்து செய்து கொடுக்கும் அதாவது வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கிறது ப்ளாண்ட்ஸு இந்த மாதிரி செடி கொடிகள் வளர்த்தல் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அந்த வேளாண்மையை மேல் நடத்தி வைக்க வெளிநாட்டு ஆட்களுக்கும் உள் நாட்டு மக்களுக்கும் உள்ள இடையில் உள்ள கல்ச்சுரல் ப்ரொஃபஷ்னல் ஸ்கீம் அந்த மாதிரி அவங்களோட நாலேஜ் ஸ்ட்ரென்த்னிங் இதெலாம் டூர் அந்த மாதிரி விஷயங்களால் கூட்டு போய் இண்டஸ்ட்ரியல் விஸிட் அந்த மாதிரி இங்கே உள்ள உள்ளூரில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளி நாடுகள் வெளி ஊர்கள் அந்த மாதிரி வெளி மாநிலங்கள் அந்த மாதிரி அழைத்திட்டு போய் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு தேவையான நாலேஜை அவங்களோட நாலேஜ் பவரை ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை செய்றதுதான் இந்த டிபாட்மெண்ட் ஆஃப் டூரிஸிம் சுற்றுலாத்துறை இந்த சுற்றுலாத்துறை வந்து உள்நாட்டு மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவுகிறது அப்படின்னு பார்த்தா இந்த சுற்றுலாத்துறைனால் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உள்நாட்டு மக்களுக்கு வந்து சேருது இந்த உள்நாட்டு மக்கள் உள்ளூர் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும் தெரியாமலும் இருக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க அத்தியாவசிய தேவைகள் என்ன வாங்கணும் அப்படினாலும் அவங்க வெளி ஊர்கள் வெளி நாடுகள் நம்ம ஊரில் எதுவும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இருப்பாங்க அந்த மாதிரியான அத்தியாவாசிய பொருட்களை அத்தியாவசிய தேவைகள் இந்த அதோட நாலேஜ் இதோட அறிவை இவங்க இந்த டிபாட்மெண்ட் ஆஃப் டூரிஸிம் இந்த சுற்றுலாத்துறை இவங்க வந்து அவங்களுக்கு உள்ளீடுறாங்க அப்போ வந்து உள்ளூரில் படிக்கிற உள்ளூரில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல அறிவூட்ற மாதிரி டூர் அந்த மாதிரி பேரில் இண்டஸ்ட்ரியல் விஸிட் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்புக்கு சம்பந்தமா அவங்க என்ன மாதிரி ஆளாகணும் அவங்க என்ன மாதிரி வேலைக்கு போகிறாங்க அங்கே என்ன விஷயத்தை பற்றி படிக்கிறாங்க எந்த மாதிரியான ஒரு தொழிலில் போய் அவங்க நிலைநாட்ட போகிறாங்க அப்படின்றத அவங்க வந்து கேதர் பண்ணி அதுக்கு தேவையான வெளி நாடுகளும் வெளி மாநிலங்களில் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் அந்த ஒரு ஒரு சிறப்பும் ஒரு ஒரு வேலையாக அமைந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு வேலையாக இவங்க தனி தனியாக நம்ம மாணவ மாணவிகள் படிக்கிறப்ப இந்த டிபாட்மெண்ட் ஆஃப் டூரிஸிம் சுற்றுலாத்துறை இவங்க வந்து இவங்க இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறாங்கன்ட்டு அதுக்கு தேவையான என்ன தேவையான விஷயங்களை அந்த மாணவ மாணவிகளுக்கு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றத தெரிந்திட்டு அதுக்கு தேவையான விஸிட்டை அவங்க காமித்து அவங்களோட நாலேஜை ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறாங்க அவங்களுக்கு நிறைய அந்த ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாணவ மாணவிகள் நிறைய கேதர் பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரி கேதர் பண்ணுறனால அவங்க தொழில் அவங்க வந்து தொழில் நாட்டக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த சுற்றுலாத்துறை அப்படின்ற ஒரு டிபாட்மெண்ட் உள்ளூர் மக்களுக்கு அவங்களோட வளர்ச்சிக்கும் அவங்களோட வேலை வாய்ப்புகளுக்கும் அவங்களோட நாலேஜ் அவங்களோட வெளி நாட்டு அறிவு உள் நாட்டு அறிவு போன்றவற்றை உயர் நடத்த உதவுகிறது